ஆமாம் பெண்கள் எல்லோருமே வந்துட்டு கண்டிப்பாக் தனக்கான தற்காப்பு கலைகளை கற்று கண்டுக்கணும் எதுக்காகனா தன் எந்த ஒரு இது ஏதா பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அவங்களே எதிர்கொள்ளணும் யாருக்கும் யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது நம்மளை நம்பளே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற நம் நம்ம நமக்கு யாரும் தேவை அப்படிங்கற எண்ணம் வர்றக்கூடாது அதுக்கு பெண்கள் வந்து தற்காப்பு நிறையா எல்லாத்தையும் கற்றுக்கணும் அது வந்து அவங்க அவங்க வந்து அவங்களோட எந்த ஒரு இதில் வந்துட்டு அவங்கள வந்து காப்பாற்றிக்க உதவும் இந்த தற்காப்பு தற்காப்பு கலைகளை வந்துட்டு நம்ம ரொம்ப கற்றுக்கறது வந்துட்டு ரொம்ப நல்லது இது வந்து அவங்க கற்று பெண்கள் எல்லோருமே கண்டிப்பாக கற்றுக்கோங்க ஆளுக்கு ஒவ்வொரு தற்காப்பு நம்ம நம்பளை யா நம்ம வந்து யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது எப்போதுமே நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்மளே வந்துட்டு அதை எதிர்கொள்ளணும் நமக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்டின்னு நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடாது நம்மளே அந்த பிரச்சினைக்கிலாம் ஒரு தீர்வு கொண்டு வரணும் யாருக்கும் பயப்படாமல் நம்ம அவங்கள எதிர்த்து நிற்கணும் அதுக்காக மட்டுமே தற்காப்பை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்டின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே வந்து உதவும் இப்போ இருக்கற காலக்கட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய ஆபத்தெலாம் வருது அது எல்லாத்தையுமே அவங்க எதிர்கொள்ளணுன்னால் அவங்களுக்கு ஒரு தற்காப்பு கலையை கண்டிப்பாக கற்றுக்கணும் கற்றுக்கோங்க அதுதான் நல்லது இப்போ நமக்கு வந்து நம்ப தனியாக போகும்போது நம்ப தனியாக போகும்போது நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்பளே வந்து ஃபேஸ் பண்ணணும் அதுக்காக மட்டும்தான் அந்த தற்காப்பு அப்டின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டுமே இதை பயன்படுத்தணும் எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்காகவும் இத வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது வேறு என்ன இருக்குதுன்னா அவ்வளோதான்